எங்கள் மாநிலத்தில் வந்து தமிழ்மொழி வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் கொடுத்து நடந்துகிட்டு இருக்குது இதே தமிழ் வந்து பழமையான மொழி மிக தொன்று தொட்டு பழங்காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்க மொழியினால் இப்போ இருக்கிற பசங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குணுன்னு தமிழில் ஸ்பெஷலாக எல்லாம் சொல்லி கொடுத்து படிக்க வைக்கிறோம் அந்த காலத்தில் திருவள்ளுவர்லேருந்து பாரதியார் காமராஜர் எல்லாேருமே வந்து தமிழுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சமீப காலத்தில் ஆங்கிலம் வந்து ரொம்ப முன்னேறி வரதுனால் தமிழ் வந்து ஸ்கூல்கள்லேருந்து கம்மியாகிறது ஆனால் வீடுங்களில் ஸ்பெஷல் டுயூசன் வச்சு எல்லாம் தமிழ்மொழிக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து சின்ன குழந்தைங்கள்லேந்து இப்போ தமிழ் வந்து படிக்க வைக்கிறதும் பேச வைக்கிறதும் எல்லாமே நடந்துகிட்ருக்குது இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம மாநிலத்தில் ஈஸியாக கடைகளில் போய் எதுவும் வாங்கணுன்னா கடையில் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியறதில்லை அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் நல்லா சொல்லி கொடுக்குறதுனால இப்போ கடையில் போய் ஒரு காய்கறி வாங்கணும் பொருள் வாங்கணும்ன்னு சொன்னாலும் தமிழில் பேசி வாங்கிறதுக்கு பைசா லெவலில் எல்லாமே தமிழில் சொல்வதுக்கு நம்ம பிள்ளைங்கள் கத்துகிட்ருக்குறாங்க கலைஞர் வந்து இப்போ தமிழை செம்மொழியாக அறிவிச்சதுலேருந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே தமிழுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க